எனக்கு வந்து டிராயிங் வரைகிறதுக்கு எப்படி அர்வம் ஏற்பட்டுச்சின்னால் நான் சின்ன வயதுல வந்து லியோனோடோ டாவின்சி அப்படின்னு சொல்லி மோனாலிசா ஓவியம் வந்து வரைஞ்சது அந்த ஓவியம் வந்து பார்க்கும் போது எப்படின்னா நம்ம சோகமாக இருந்து அந்த ஓவியத்தை பார்த்தோம் அப்படின்னா அது அதுவும் நம்மளுக்கு வந்து சோகமாக இருக்க மாதிரி தெரியும் நான் சந்தோசமாக சிரிச்சு சந்தோசமாக அந்த ஓவியத்தை பார்க்கும் போது அதுவும் சந்தோசமாக சிரிச்சிட்டு இருக்க மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து அது அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு மிரர் மாதிரி அது வந்து அப்படியே ஆப்போசிட்ல பிரதிபலிக்கிற மாதிரியான ஓவியமாக வந்து அது வந்து இருந்தது அதை வந் இந்த மாதிரி கூட வரையுவாங்களா ஒரு ஓவியம் தான் இந்த மாதிரி கூட வரையுவாங்களா அப்படின்றா மாதிரி எனக்கு ஒரு அதில் ஒரு ஆச்சரியம் ஏற்பட்ட காரணத்தால் எனக்கு டிராயிங் அப்படின்றது வரையிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது நானும் அது வரைஞ்சேன் ஆனால் வந்து அதை வந்து நான் அப்டியே வந்து விட்டுட்டேன் இந்த திறமையை அப்டியே கொஞ்சம் வந்து கண்ட்டினியூ பண்ணி கொண்டு வந்திருந்தேன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு நல்லா இதாக இருந்திருக்கும்